ஹலோ வணக்கம் ஆர்த்தி டிராவல்ஸுங்களா ஆமாங்க நாங்கள் உமா பேசுறேன் தர்மபுரியில் இருந்து தான் போன தபா நம்ம சென்னை போய்ட்டு வந்தோம் இல்லைங்களா ஆமா ஆமா காலேஜ் பையனை சேத்துவிறதுக்காக அவங்களே தான் ஆமா இப்போது நாங்கள் வந்து விழுப்புரம் போகணும் விழுப்புரம் அங்கே ஒரு சித்தர் கோவிலுக்கு போகணும் ஆமாங்க அதனால வண்டி கிடைக்குங்களா வர திங்கள் கெழமை போகணும் சரிங்க போன மாதிரி தானே டிரைவர் சார்ஜி இவ்ளோ கிலோமீட்டருக்கு இத்தனை ரூபாய் அதே தானே அப்டிங்களா ஆமாங்க உங்கள் டிரைவிங் முன்னே எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சி நல்ல நிதானமாக பொறுமையாக ஓட்டுறீங்க அதனால் தான் அதனால் தான் உங்கள் டிராவல்ஸ்லேயே கார் புக் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஆமாங்க மன்டே போகணும் விடியகாலை ஒரு அஞ்சு மணிக்கு வந்தால் போதும் அதே அட்ரஸ் தான் ஆமா முன்னே வந்திங்க இல்லை அதே அட்ரஸ் தான் உங்களுக்கு ஏற்கனவே சென்ட் பண்ணிருக்கேன் இருக்குங்களா அந்த அட்ரஸு இருக்கா ஓகே தேங்க்ஸ்ங்க நான் அட்வான்ஸ் எவ்வளோனு சொன்னிங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணிடுறேன் நீங்கள் திங்கள் கெழமை காலையில் வந்துடுங்க ஆமா அஞ்சு பேர் போகிறோம் சரிங்க ரொம்ப நன்றிங்க